யோகா வந்து நம்ம சின்ன வயசில் இருந்தே பண்ணலாங்கிறது எனக்கு தெரிஞ்ச வர உண்மை நான் இதுக்கு முன்னாடி சின்ன வயசில் யோகா க்ளாஸ் போயிருக்கேன் நானும் கொஞ்ச நாலு அதை பண்ணிருக்கேன் பட் அது கன்டினியூ பண்ணமா விட்டுவிட்டேன் கன்டினியூ பண்ணல ஆனால் ஆனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம பண்ணுறோன் வைங்களேன் நம்ம மைண்டு வந்து பயங்கரமான ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அதை நம்ம ஃபீல் பண்ணிருக்கேன் ஆனால் யோகா இப்போ தான் அந்த பயிற்சி தொடங்கி நான் ஃபாலோவ் பண்ணி வராததுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு